ஓவியம் வரைய தெரியும் ஒருவருக்கு தொடங்குகிறதுக்கு முன்னாடி முதல்ல புள்ளிகளும் வளைவுகளும் கோடுகளும் கரெக்டாக போட வருதா அப்படின்றது தான் முதல் இதுவே இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணுறோம் அப்படிங்குற பட்சத்தில் மிஸ் இன்ஸ்டன்ட் சிறந்த ஓவியராக வர முடியும் இப்போ மிஷனில் தொடங்கும் பொழுது அதை நம்ம எத்தனை முறை வேணாலும் எடுத்து எடுத்து பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி எல்லா வளை கோடுகளும் வளைவு கோடுகளும் கோடுகளும் புள்ளி இதை இதை கொண்டு ஒரு ஒவ்வொரு வரைபடத்தையும் நம்ம முதல்ல வரைந்து பார்க்கணும்